நாங்கள் காய்கறி வீட்டில் வைக்கின்ற பூச்செடிங்க வீட்டில் வளக்கிற ப பழங்கள் எல்லாம் நாங்கள் யூடியூப் சேனலை பார்த்து தான் கற்றுப்போம் யூடியூப் சேனலில் என்னென்ன ஒன்றும் ஒன்றும் சொல்கிற அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம் நான் செய்வேன் யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப பயன்படுது இது வந்து ஆரோக்கியத்திற்கும் உடம்பில் நோய் நொடி இல்லாத நல்லாயிருக்கணுன்றதுக்கொசரம் நாங்கள் வீட்டில் செடியும் வளர்க்குறோம் இதனால இதனால் செடி கொடிலாம் அவரைக்கொடி வா வாழைப்பழம் கத்திரிக்காய் வெங்காயம் க தக்காளி இது அனைத்தும் நாங்கள் வச்சிருக்கிறோம் தோட்டத்துலேயும் வச்சிருக்கோம் தோட்டத்துலேயும் மாட்டு கோமியம் அதெல்லாம் பிடித்து தெளிச்சால் பூச்சி பிடிக்காது அப்படி சொல்லுவாங்க பூச்சி பிடிக்காததற்காக சொன்னால் வாழை மரத்தில் வாழைப்பூ பறித்து அதில் வெல்லம் போட்டு அதில் கரைத்து மிக்சியில் போட்டு அரைத்து கூட ஊற்றி அதை எடுத்துட்டு போய் தெளித்து அந்த மண்ணு சேர்த்து விட்டா இன்னும் நல்லா செடி நல்லாயிருக்கும் எந்த நோயும் இருக்காது நிறைய காய் வைக்கும் பிஞ்சு வைக்கும் பூ வைக்கும் அப்படின் சொல்லுவாங்க இதனால நாங்கள் எல்லாம் யூடியூப் சேனலை பார்த்து தான் கற்றுக்குறோம் யூடியூப் சேனல் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயன்படுது மாடு வீட்டில் இருந்ததுனால் அதுவும் எங்களுக்கு பயன்படுது வீட்டில் இருக்கிறதுலருந்தே உரம் பு மண் புழு காய்கறிகள் வேஸ்ட்டு காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டு முட்டை தோல் இதெல்லாம் போடணும் இந்தெந்த டைம்க்கு போடணும் அப்படின் சொல்கிறாங்க அதனால எனக்கு யூடியூப் சேனல் ரொம்ப பயன்படுது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்களாம் வீட்டில் வச்சு வளராது அப்படி இப்படி சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் யூடியூப் சேனலை பார்த்து நாங்கள் ஒன்றும் ஒன்றும் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயன்படுது இன்றைக்கி நான் தக்காளி செடி வச்சதுனால் தக்காளி செடி வேண்டாம் அப்படின்னு எனக்கு யாரும் உரம் எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு கூட மண் மாட்டு சாணத்தில் யாரும் எனக்கு எடுத்துத்தரல அப்புறம் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க நான் வித வீட்டில் இருக்கிற தக்காளி எடுத்து யூடியூப் சேனலை பார்த்து தக்காளி வித எப்படி போடுறாங்கன்னு பார்த்து நாங்கள் பா செஞ்சதுனால் இன்றைக்கி அப்புறம் ஒரு டென் டேஸ்ஸில் அது வளர்ந்துருக்குறத நான் பார்க்குறேன் அதனால யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கறதுனால எனக்கு ரொம்ப பயன்படுது